கிணற்றின் ஆழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டத்திற்கு உள்ள தூரத்தின் அளவை வைத்து அதற்கு உண்டான கெப்பாசிட்டி உள்ள மின்சார மோட்டரை பொருத்தி தண்ணீரை வெளியேற்றலாம் அதேபோல் நிலத்திற்கு எவ்வளோ தண்ணீர் தேவையோ அதுக்கு உகந்தமான அளவிலான மின் மோட்டரை பொருத்தி தண்ணீரை கீழிருந்து மேலே இறைக்கலாம் விவசாயத்திற்கு கிணற்றின் பாசனம் மிகவும் ஒரு இன்றியமையாதது கிணற்றின் பாசனத்திலிருந்து நீர் இறைக்க மின்சாரம் தேவை மின்சார மோட்டார் பொருத்தி நீரை இறைக்கலாம்